எங்கள் வீட்டில் அதிக ஆடு மாடு கோழிகள் இதெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம் அதை பார்த்தீங்கன்னா அப்பப்ப அதுங்களுக்கு மழை டைம் அப்பப்ப வந்து உடம்பு சரியில்லாத போகும்போது அதுங்களை ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவோம் ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய்ட்டு அதுக்கு ஊசி போடுவாங்க மாத்திரை மருந்து கொடுப்பாங்க எல்லாத்தையும் நாங்கள் வந்து வாங்குவோம் ஏன்னா ஆடு மாடுகள் வந்து நான் ரொம்ப விரும்பி பழகுறதனால் ஆடு மாடு கோழிகிட்ட நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அதை பார்த்தீங்கன்னா அது போல் அது என்ன ஆனாலும் சரிதான் எவ்வளோ செலவானாலும் ஆடு மாடுங்களுக்காக காசுங்க செலவு பண்ணி அதுங்களை ஆரோக்கியமாக வைத்து வருவோம் அதுக்கு தீவனம் போட்டு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சு கொண்டு வருவேன் அப்பப்ப மாசத்துக்கு ஒரு டைம் போய்ட்டு ஹாஸ்பத்திரியில காட்டுவோம் எதனால் பிரச்சனை இருக்கா எதனால் ஆடு மாடுகள் எதனால் பிரச்சனை வருதா புதுசா எதனால் நோய் வருதா அப்படினு சொல்லிட்டு போய் காட்டுவேன் அப்பப்ப காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க இன்னது ஆலோசனைல்லாம் சொல்லும்போது அதெலாம் நான் கை கொண்டளவு நடப்பேன் ஏன்னா ஆடு மாடுகள் வாயில்லாத ஜீவன் அதுங்க வந்து அது மேல பாசம் காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அதுக்கு செலவு பண்ணவும் இன்னும் அதிகமாக செலவு பண்ணுவேன் அதே போல பார்த்தீங்கன்னா செலவு பண்றதுக்கு தயங்க மாட்டேன் ஆடு மாடு கோழிகள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அதிக ஆடுகள் மாடுகள் கோழி பண்ணை இருக்குது எல்லாமே இருக்கு அதனால் நான் வந்து அதுக்கு செலவு பண்ணலாம் யோசிக்கமாட்டேன் பணம் நிறைய செலவு பண்ணுவேன் அதுங்களுக்கு எதனால் ஒன்றுனா உடம்பு சரியில்லை உடனே ஹாஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய்ட்டு அதுக்கு தேவையான மருந்துகள் தேவையான ஊசி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அதை பாதுகாத்து அது திரும்பி கொண்டு வந்து அது சரியாகுறவரைக்கும் அது உடம்பு சரியாகுறவரைக்கும் அதுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்திலயிருந்து செஞ்சு கொடுத்து அதை நல்லா பார்த்துக்கொண்டு பாசமாக இருப்போம் ஆடு ஆட்டுக்கிட்ட அதிக பாசமாக இருப்போம் அதை விட மாடு வந்து தனியாக எனக்கு செப்ரெட்டாக ஒரு மாடை வளர்த்து அதுவே நான் ஒரு ஆள் தான் அதை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த மாரிலாம் வளர்த்து வச்சிருக்கேன் அதுபோல் ஆடு மாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதுங்களோட இரவும் பகலும் அதுங்களோடையே எப்போதுமே இருப்பேன்